இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது